வணக்கம் மேடம் சொல்லுங்க ஆமாங்க மேடம் சொல்லுங்க சரிங்க மேடம் சரிங்க மேடம் மேம் ஸ்வீட்ஸு குவாலிட்டிவைஸ் எந்த ஒரு குறையும் இருக்காது பிரச்சினையே இல்லை ரேட்வைஸுமே எந்த ஒரு டிஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப ஜாஸ்தியெலாம் போடமாட்டோம் இந்த குவாலிட்டிக்கான ரேட்டும் கர எல்லாம் கரெக்டாக இருக்கும் நீங்கள் என்னென்ன வேணும் என்னென்ன ஸ்வீட்ஸ் வேணும் எவ்வளோ ஆ எவ்வளோ குவாண்டிட்டி வேணும் சொன்னீங்க சரிங்க மேடம் மேம் இப்போது லட்டு ஒரு பீஸ் வந்துட்டு உங்களுக்கு ட்வெண்டி ஃபைவ் ரூபீஸ் வரும் ஆ உங்களுக்கு அந்த அந்த நார்மலாக பண்ணுற அந்த எல்லோவே ஓகேங்களா இல்லை ஆரஞ்சு வேணுங்களா லட்டில் எல்லோவே ஓகேங்களா எப்போ மேடம் ஃபங்க்ஷன்னு நெக்ஸ்டு வீக்னால் பர்டிக்குலர் டேட் எதுவும் இல்லைங்களா ஃப்ஃப்த்துங்களா மேடம் எவ்வளோ மேடம் வேணும்னு கேட்டிங்க பத்து கிலோ லட்டு பத்து கிலோ மைசூர்பாக்கும் எப்படியும் உங்களுக்கு ஒரு மேம் எல்லாம் அங்கே அதுதான் சொன்னேனேங்கள்லே ஃபர்ஸ்டு சொன்னேன்லே அந்த குவாலிட்டிக்கான ரேட் கண்டிப்பாக இருக்குது மேம் ரேட் அவ்வளோ ஜாஸ்தியாகவும் இருக்காது ரொம்ப கம்மியாகவும் இருக்காது மிட்ரேஞ் ரேட் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு பத்து கிலோ சொன்னீங்க இல்லையா பத்து பத் மேம் ஹோம் டெலிவரியும் இருக்குது உங்களுக்கு ஹோம் டெலிவரி சாட்டிஸ்ஃபையாக இல்லைனா நீங்களே வந்து கூட எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சின இல்லை ஓகே மேம் உங்கள் டீடியெல்ஸும் உங்கள் அட்ரஸ் மட்டும் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா ஆ ரெடி பண்ணிவிட்டு சொல்லும் போது நீங்கள் பேமெண்ட் பண்ணால் போதும் மேம் சரிங்க மேம் சரிங்க மேம் இல்லை நீங்கள் மென்சன் பண்ணணும் போது எல்லாமே கரெக்டாக மென்சன் பண்ணிங்கன்னால் நான் ப்ரைஸும் மென்சன் பண்ணிவிடுவேன் ஓகே மேம் தேங்க்ஸ்